ம் ஹலோ

எங்கே போகணும் ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்க ஆ

டேம் இருக்குது அதை விட்டு பார்க் இருக்குது சிறுவர் வ பூங்கா சில்ட்ரென்ஸ் பார்க்கு இருக்குது ஆ இங்கே ரோட் பாய்ண்ட்டில் இருக்குது அது பைபாஸில் இருக்குது ரோட் பாய்ண்ட்டில் அங்கே பார்க்கலாம் என்ன கார்மா சின்ன கார் பெரிய காருங்களா எத்தனை பேர்ருக்கிறீங்க நாலு பேருங்களா சின்ன காருன்னா டேமுக்கு போய்விட்டு சில்ட்ரென்ஸ் பார்க் வரணுங்ளா வந்துட்டு வஹாப் நகருக்கு விட்ணும் ஆ ஆமாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாகுதும்மா ம் ம் மறுப்படி எங்கே போகணும் எங்கே போகணும் மறுப்படியும் ஓ இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சென்னைக்கு போகணுங்ளா ஓஹோ சென்னைக்குன்னால் அப்படின்னா எட்டு ஒம்பதாயிரோம் இங்கே லோக்கல் அம்மா ஒரு பத்தாயிரம் ஆகுதும்மா டீசல் கணக்கெல்லாம் நீங்கள் தான் பத்தாயிரம் பதினோறாயிரம் கொடுத்தீங்னா டீசலும் டோல்கேட்டு எல்லாம் அது எல்லாமே எல்லாமே அடக்கம்மா அதில் ட்ரைவர் படியிலேருந்து ட்ரைவர் ட்ரைவர் படியெல்லாம் அதில் அடக்கம் பதினோறாயருபா கொடுங்க ம் ட்ரைவர் படி எல்லாம் அதில் அடக்கம் ஆகிடுது அது நீங்கள் பார்த்துக்கணும்மா ட்ரைவருங்க சாப்பாடெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் மொத்தம் டோட்டல்லாக பதினோறாயிரோம் ட்ரைவர் சாப்பாட்டெல்லாம் நீங்கள் என்ன ஆ ஏசி இருக்குதும்மா

அதெலாம் உங்கள் பொறுப்புமா நீங்கள் அதலாம் நீங்க பார்த்துக்கலாம் ரூம் போடலாம் உங்களுக்கு என்ன காருமா வேணும் ஷிஃப்ட்டு டிசையர் இருக்குது எட்டியோஸ் இருக்குது டொயாட்டா எட்டியோஸ் இருக்குது ஒவ்வொரு காருக்கு ஒவ்வொரு ரேட் இல்லைம்மா அது ஃபோர் வீலருக்கெல்லாம் சின்ன க இதுக்கெலாம் ஒரே ஒரே ரேட்டு தான் நீங்கள் எந்த கார் எடுத்தாலும் உங்களுக்கு பதினோறாயிரோம் பெரிய வண்டி எடுத்திங்கனா உங் அது ரெண்டாயருபா கூடுதலாக வரும் ஆ ஓகேம்மா ஓகே இருக்குது எங்கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது எடுத்துக்கலாம் அப்படின்னா வேணுனா ஓகேங்களா உங்களுக்கு ஆ ஆஃபீஸ்க்கு வந்து அமௌன்ட்டை ஆ சரிம்மா சரி வாங்க்கிறோம் ஆ ஓகே ஓகே அனுப்புங்க நான் அனுச்ச வண்டியை அனுச்சி விட்டுடுறேன் நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் ம் ஓகே ஓகே தேங்க்யூ